சொல்லுங்கமா எவ்வளோம்மா எத்தனை கிராமு நாலு கிராமா ம் ம் சரி நாலு கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ருபாய் வருதும்மா செய்கூலி சேதாரமெலாம் போக இருபத்தி இருபத்தி ஏழாயிர ருபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வராதும்மா இன்றைக்கி ரேட்டு என்ன விலை விற்கிது எப்படி அதுக்கு நாங்கள் சாதா கேட்குறீங்களா கேடிஎம் கேட்குறீங்களா கேடிஎம்மெல்லாம் அவ்வளோ வராதுங்க முப்பதாயிரம் இப்போ நாங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமையே உங்களுக்கு முப்பதாயிரன்னு சொல்கிறேன் நாலு கிராம் அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது மேடம் ஆ வேறு கடைக்கு போனாலும் அதே ரேட்டு தானே எப் ஏதோ தெரிஞ்சவங்றதுனால கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஆயிரம் ஐந்நூறு உ உங்களுக்கு கேடிஎம்மே முப்பதாயிரம் நான் கேடிஎம் தெரிஞ்சவங்கங்கன்றதுனால் இருபத்தி ஒம்பதாயிரத்துக்கு தரேன் ஆயிரம் ருபாய் கம்மி பண்ணி போன வாரத்தை விட விலை அதிகம்மா நீங்கள் சொல்கிறது இல்லையே எலெக்ஷன் கழிஞ்சி ஏறிதானே ஏறிக்குது இன்றைக்கி பார்க்க போனால் ஆ ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒரு சரவன்னால் செ வெறும் காயின்னால் எடுத்துகோங்க அவ்வளோ ரேட் நானும் தரேன் ஆ அதுன்னால் கூட நான் பா இப்போ பார்த்தீங்கன்னா காயின் தான் அந்த ரேட்டுக்கு தர முடியும் இப்போ கம்மலுன்னால் அதுக்கு செய்கூலி சேதாரம் போட்டுதாம்மா தருவாங்க இருபத்தி ஏழாயிர ருபாய் ஃபைனல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறது மேடம் வேறு கடையை பாருங்க நாம் என்ன சொல்ல இவ்வளோதான் குறைக்க முடியும் சரி இல்லை இல்லை அவ்வளோ ரேட்டு கட்டுப்படியாகாதும்மா ம்